ஆ ஆமாங்க சார் சொல்லுங்கள் சார் ஜங்ஷன்னு எங்கேயிருந்து ஆ ஆமாம் அங்கேயிருந்து செட்டிநாடு பேலஸ்ஸா எத்தனை பேர் வரீங்க ஆ சரி ஓகேங்க ஆ வந்துடுறேங்க ஒரு ஹாஃப் ஹவர்ல் போயிடலாங்க சார் ஓகேங்க சார் வாடகை என்னென்னு கேட்டு கொடுத்துருங்க பண்ணிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரேட் வருங்க சார் ஆ ஆமாங்க சரி வாங்க சார் எதாச்சும் அட்ஜெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சார் பார்த்து பண்ணிக்கலாம் ஆ வெயிட்டிங் சார்ஜ் சேர்த்துதாங்க சார் சொல்கிறேன் ஆ வந்துடலாங்க ரூட் வந்து கானாடுகாத்தான் அந்த இது தான் சார் ஆ ஆமாங்க சார் இப்போ வந்துர்லாம் இல்ல அண்ணே ஆ சரிண்ண சரி அண்ணே இந்த நம்பர் தானண்ணே சரி ஓகேங்க